வணக்கம் மேடம் மேடம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் மேடம் ஆமாம் மேம் மேடம் ஆல்ரெடி ஆல்ரெடி அப்ளை பண்ணது தான் நீங்க டவுன்லோட் மட்டும் பண்ணித்தரணும் மேடம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்று ஆமாம் மேடம் ஓகே மேடம் நீங்கள் தா ஆ கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுக்குறத பாருங்க இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் பண்ணுறீங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுக்குறதுக்கு பாருங்க ஓகே மேடம் ஆமாம் மேடம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஓகே மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் என்ன மேடம் வேறு எதுவும் இல்லை மேடம் இதுதான் இது ரெண்டு மட்டும்தான் மேடம் அப்ளை பண்ணித்தரணும் நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணியாச்சு நீங்கள் டவுன்லோட்தான் மேடம் பண்ணணும் தேங்க்ஸ் ஆ ஓகே மேடம் வந்துர்றோம்